மதம் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தைப் பற்றி நிறைய வழி முறைகளைக் கற்று குடுக் கொடுத்தது நி றைய மத நூல்கள் யோகா தவம் உண்னும் உணவின் வகைகள் மன அமைதிக்கான வழிகளை சொல்வது உடல் நலத்திற்காக மதம் கொடுத்த அறிவுரை சுத்தமான உணவு இந்திய மதங்களில் குறிப்பாக ஆயுர்வேதம் யோகா நிறைய ஆரோக்கியமான உணவுகளை சொல்கிறது அப்புறம் தூய்மை மற்றும் ஒழுங்கு உணவின் கட்டுப்பாடு மன நலத்திற்காக மதம் கொடுத்த வழிமுறைகள் தியானம் யோகா மந்திர ஓசைகள் ஓம் ஸங்கல்பம் தர்மம் கருணை சேவை இவை எல்லாம் சொல்லித் தருது என்னுடைய அனுபவம் என்னவென்றால் மன அழுத்தம் குறையுது உடல் ஆரோக்கியமாக உள்ளது தூக்கம் நல்லா வருது ஆனந்தமாகவும் அமைதியாகவும் இருக்கலாம்